யாராச்சும் இருக்கீங்களா நாங்கள் எங்கள் நான் நாகூர் தர்காவுக்கும் வேளாங்கண்ணி சர்ச்சு வந்துருக்கு டூரு மாதிரி வந்திருக்கோம் சுற்று சுற்று வட்டாரத்தில் கேட்டோம் உங்கள் கடை வந்து அல்வாவெலலாம் ஃபேமஸுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஆ ஓகே ம் ஓகேம்மா ஓகேம்மா நாங்கள் வந்து மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்கோம் நாலு பேருக்கு வந்து ஷுகர் நார்மலாகவும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஷ் ஷுகர் லெஸ்ஸாகவும் ஒருத்தவங்க வயதானவுங்க அதனால கொஞ்சம் கம்மியாக ஷுகர்லெஸ்ஸாக கொடுங்க ஓகேம்மா ஆ சரிங்கம்மா ஆமாம் ஆ ஓகே ஓகே கொடுங்க கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம் நல்லாயிருக்கு மேம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு ஆ காரமாக வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரைஸு அந்த மாதிரி காரமெலாம் ஸ்நேக்ஸ் மாதிரி இருந்தால் கொடுங்க ஆ அது செஞ்சுக் கொடுங்க சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிணது வந்து புதுசாக இருக்குது அது டிஃப்ரெ உங்கள் கடையில் உள்ளது எல்லாமே வந்து உங்கள் கடையில் உள்ளது எல்லாமே ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கு ருசியாக குட்டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஸ்நேக்ஸு மட்டும் கொடுங்க ம் அவ்வளோ தாங்க ஆ எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறீங்களா ஆ ஓகே ஓகே இ இந்தாங்க ஆ கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஆ ஓகேங்க ஓகேங்க